என் மனைவி வேலைக்கு போனதுக்கு பின்னாடி நான் வீட்டை எல்லாம் சுத்தமாக அப்புறம் வீடை பெருக்குவேன் அப்புறம் எதாவது செடி கொடிகள்லாம் வெட்டி சுத்தமாக முன்னாடி வாசல்படியெல்லாம் பெருக்கி வச்சுட்டு அப்புறமேல் எதாவது அடிக்கிறது அந்த எதாவது அந்த சிலந்தி வலை கூடு எதாவது இருந்துச்சுன்னால் எல்லாத்துக்கும் நான் அடித்து சுத்தமாக நான் வீடை பராமரிப்பேன்